ஹலோ ஓ சரிங்க சார் சரிங்க சார் இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டிக்கணக்குன்னா எவ்வளோங்க சார் உங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க சரிங்க சார் சரிங்க சார் ம் சரிங்க சார் நீங்கள் எதுவும் இதில் ம மருந்து இது பண்ணி தானே சார் பண்ணுவீங்க அது எதுவும் அப்போ இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு எதுவும் கெடுதல் இல்லைல்லங்க சார் சரிங்க சார் இது எதுவும் நீங்கள் ம வெலைன்னா நம்மளுக்கு பார்த்து கொடுப்பீங்களா இல்லை பெ சரிங்க சார் ஆ சரிங்க சார் இப்போ உங்கள்ட்ட விவசாயம் நிலம் நிலம்னு சொல்லி எதுவும் இருக்காங்க சார் இல்லை நாங்கள் லீஸுக்கு எடுத்து இந்த மாதிரி விவசாயி நாங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஆ அந்த மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன் சேரி சரிங்க சார் இப்போ நீங்கள் இப்போ நான் உங்கள்ட்ட இப்போ ஆட்ரு பண்ணுறேன்னா நான் வந்து உங்கள்ட்ட வாங்கிக்கிவா இல்லை நீங்களே டிஸ்டிபியூட் பண்ணி எங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவீங்களா சார் ஜ சரிங்க சார் சரிங்க சார் எல்லாமே இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே சார் கிடைக்கும் இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைச்சது அந்த மாதிரி எதுவும் அனுப்ப மாட்டீங்கள்ல